எனக்கு வந்து குக்கிங்கில் வந்து பேக்கிங் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கடையில் பேக்கிங் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்குறப்பலாம் தோணும் நம்மளே செஞ்சுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்தமாதிரி தோணும் அதை கற்றுக்கிட்டு அதை செய்யணுன்னு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் இந்த கேக் செய்கிறது அந்த மாதிரி செல்லில் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் இந்தமாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல கண்டிப்பாக நானும் குக்கிங் க்ளாஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கிங் க்ளாஸ் இந்தமாதிரி க்ளாஸ் அட்டன் பண்ணி என் குழந்தைங்களுக்கு நானே செஞ்சுக் கொடுக்கணும் பேக்கிங் கேக்கு இதுமாதிரி கேக் பேக் ஐட்டம்ஸ் கேக்கு பிஸ்கெட்ஸு அந்தமாதிரி நிறையா செஞ்சுக் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கும் என் குழந்தைங்க அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து நம்மளே வீட்டிலயே ஹெல்த்தியாக செஞ்சுக் கொடுத்தா நல்லாயிருக்கும் மைதா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு அந்தமாதிரி நல்ல ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணி செஞ்சுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படி நான் க்ளாஸுக்கு போகணுன்னால் பேக்கிங் க்ளாஸ்க்கு போகணுன்னு ஆசைப்படுறேன்